எங்கள் மாவட்டத்தில் சிறப்பான ஒன்றுன்னா திருவாரூர்லேயே ரொம்ப ஃபேமஸ் ஆனது அப்படின்னா திருவாரூர்ங்கிறது ஒரு டெல்டா பகுதியை சேர்ந்தது அதுவே மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமான ஒரு சிறப்பான ஒரு விஷயம் தான் இங்கே வந்து வழிபாட்டு தளம் அப்படின்னு பார்த்தோம்னா நிறையா இருக்குது திருவாரூரில் நம்ம திருவாரூர் மெயினாக திருவாரூர் எடுத்துகிட்டோம்னா பெரிய கோவில் இருக்குது சிவன் சிவனை கருகூலமாக வச்சு அந்த பெரிய கோவில் இயங்கிட்டுருக்கு இந்த பெரியக்கோவில் வந்து இருபத்திநாலு ஏக்கர் அதாவது ரெண்டு வேலி வச்சுருக்காங்க ரெண்டு வேலியில் அமைஞ்சிருக்கு அதுக்கு எதுர்க்க இருக்கிற தெப்பக்குளம் வந்து பதினாறு ஏக்கரில் இருக்குது ஒரு குளத்த இவ்வளோ பெருசாக பிரம்மாண்டமாக செய்ய முடியும் அப்படின்னா அது திருவாரூரை சொல்லலாம் அங்கே திருவிழா காலங்களென்னு சொன்னால் திருவாரூர்னாலே திருவிழா தான் எங்கே பார்த்தாலும் எபபோ பார்த்தாலும் பண்டிகை தான் ஆடி மாசம் மார்கழி மாசங்களெலலாம் பண்டிகை கொண்டாட்டமாக இருக்கும் திருவா இங்கே திருவாரூரிலே முக்கியமான அதாவது திருவாரூர் டிஸ்டிக்லேயே முக்கியமான ஒரு ஃபங்ஷன் ஒரு திருவிழா அப்படின்னா ஒரு கோலாகலமாக கொண்டாடப்படுற ஒன்றுன்னா திருவாரூர் பெரியகோவில் தேரை சொல்லுவாங்க அந்த தேர் வந்து சக்கரம் மட்டுமே ஒன்பது அடிக்கு உடையது தொண்ணூறு டன் எடை கொண்டது இப்படி நிறையா விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் தொண்ணூற்றி ஆறு அடி உயரம் உடையது அப்புறம் அது சுற்றி வரப்போ ஊரில் இருக்கற மக்கள் எல்லோரும் வடம் பிடிச்சி இழுக்கிறது வேறு வேறு ஊருக்கு போனவங்க வெளிநாடுக்கு போனவங்க எல்லோருமே அந்த ஒரு நாளுக்காக வந்து இருந்து வடம் பிடிச்சி இழுக்கிறதுங்கிறதுலாம் பெரிய விஷயம் இதில் முக்கியமான விஷியம் என்னெங்கிறது அவ்வளோ பெரிய தேரை தொண்ணூறு டன் உள்ள தேரை மக்கள் எல்லோரும் சேர்ந்து தான் இழுப்பங்களே தவிர எந்த ஒரு இயந்திரமோ இதுவோ இயக்காது